ஹலோ சார் நாங்கள் வந்து கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டத்துலேருந்து பேசுகிறோம் நாங்கள் வந்து அமேசானில் வந்து ஒரு ஃபோன் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அந்த ஃபோன் வந்து ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு நீங்கள் பேக்கேஜ் பண்ணுறவங்களே சரி இல்லை அது நாங்கள் வந்து ஆன் பண்ணோம் அது வந்து ஆனே ஆகல நாங்கள் திருப்பியும் அவங்கள்ட்ட வேறு ஃபோன் அனுப்ப சொன்னோம் திருப்பியும் வரலை எங்கள் பக்கத்து ஊரில் ஒருத்தவர் வந்து வாங்கிருந்தாரு அவரு ஃபோன் ஆர்டர் பண்ணியிருந்தாரு அவரு அந்த பாக்ஸில் ஃபுல்லா கல்லு போட்டு கொடுத்துட்டாங்க அப்புறோம் அவங்க திருப்பியும் கேட்டாங்கள் அதுவும் திருப்பி ரீ பகேஜ் பண்ணி திருப்பி எந்த ஃபோன்னு அனுப்பவே இல்லை நாங்களும் காசு கொடுத்து தான் வாங்கிறோம் நீங்களும் அதை திருப்பியும் எங்களுக்கு வந்து ஃபோனை இன்னொரு ஃபோன் வாங்கி கொடுக்குனு அப்புறோம் நாங்களும் உழைச்சி தான் சம்பாதிக்கிறோம் அப்புறோம் நீங்கள் இன்னொரு ஃபோன் தான் எங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கணும்